இதே நம்ப ஊரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தீபாவளி ஹோலி உகாதி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தின்னா காமனாக கொண்டாடக் கூடிய விஷயம் தான் நம்ப பெரிய கலாச்சாரம் என்னென்னா கோயில் நோம்பி தான் பண்ணாரி அம்மன் கோயில் நோம்பி பாரியூர் அம்மன் பத்ரகாளி அம்மன் ஸோ அந்த கோயில் நோம்பி தான் நாங்கள் பெருசாக கொண்டாடுவோம் இதுவே தீபாவளி டைமுன்னா காலையில் போய் ஆற்றுக்கு போய் தண்ணி பார்த்துட்டு சூரிய பகவான கும்பிட்டு பட்டாசுலாம் வெடிப்போம் இதே ஹோலினா கா சாயம்லாம் பூசிப்போம் அதே உகாந்தி அப்படின்னா வாழப்பழத்தில் வேப்பம்பூவை வச்சு நம்ம சாப்பிடுறது இதான் நம்ம கொண்டாடுவோம் இதே எங்கள் கோயில் நோம்பிலல்லாம் பார்த்திங்கன்னா கம்பம் போட்டு ஆர்கெஸ்ட்ரா கொண்ட மேளம் ஏர்றது தூறி தீர்த்தை குடம் எடுக்கறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாப்பு பயர்லாம் வைப்பாங்க ஸோ அதை வச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் பெருசாக கொண்டாடுவோம்